ஹலோ ஸ்விக்கீங்களா எனக்கு ஒரு மீல்ஸ் ஆர்ட்ரு பண்ண வேண்டியிருக்குது ஆர்ஆர் பிரியாணி கடையிலிருந்து எனக்கு ஒரு சிக்கன் பிரியாணி தேவைப்படுதுங்க கூடவே மட்டன் சாப்ஸும் வேணும் இந்த ஆர்ஆர் பிரியாணி பிராஞ்ச் எங்கே இருக்குது அப்படினா சேலம் சோனா காலேஜுக்கு எதிரில் இருக்கிற ஆர்ஆர் பிரியாணிலிருந்து எனக்கு டெலிவரி கொடுத்துருங்க கண்டிப்பாக எனக்கு கொடுக்குற ஃபுட்டு வந்து சூடாக இருக்கணும்னு எதிர்பார்க்கிறேன் ஒவ்வொரு அயிட்டமையும் தனியாக ஹாட்பேக்கில் போட்டு சீல் பண்ணி எனக்கு டெலிவரி கொடுத்துருங்க இந்தப் பீரியடு வந்து பீக் பீரியடாக இருக்கிறதுனால ட்ராஃபிக் அதிகமாக இருக்கும் நீங்கள் எங்கள் ஏரியாவுக்கு வந்துட்டு எனக்கு கால் பண்ணுங்க நாங்கள் வீட்லருந்து வெளியே வந்து நிற்கிறோம் நீங்கள் வந்து எங்களுக்கு டெலிவரி கொடுத்துர்லாம் நான் ஆன்லைனில் பே பண்ணிடறேன் உங்களுக்கு ஜீபே பண்ணிடறேன் எங்கள் வீடு இருக்கிற ஏரியாவை சொல்கிறேன் நோட் பண்ணிக்கோங்க செவ்வாப்பேட்டையில் ராஜா மெடிக்கல்ஸ் அப்படிங்கிறது அப்புச்செட்டி தெருவில் இருக்குது அந்த இடத்துக்கு நீங்கள் வந்துட்டு எனக்கு கால் பண்ணுங்க நான் உங்களுக்கு அங்கேருந்து டேரக்ட் பண்ணிடறேங்க வேறு எதுவும் எனக்கு அயிட்டம் வேணாங்க எனக்கு சிக்கன் பிரியாணி ஒன்று கொடுத்துருங்க மட்டன் சாப்ஸ் ஒன்று கொடுங்க பட்டர்மில்க் இருக்குங்குளா அப்போ பட்டர்மில்க் ஒன்று கொடுங்க ஸ்வீட் அயிட்டம் என்ன இருக்குது உங்கள்கிட்ட எனக்கு ஒரு குலோப் ஜாமுன் வித் ஐஸ்கிரீம் கண்டிப்பாக ஐஸ்கிரீமு உருகிடக்கூடாது எனக்கு சூடான ஃபுட் கண்டிப்பாக நல்ல சூடாகவே இருக்கணும் அதே சமயம் நீங்க கொடுக்குற ஐஸ்கிரீம் கூட உருகாதமாதிரி அதுக்குனு இருக்கிற பாக்ஸில் போட்டு எனக்கு டெலிவரி குடுத்துடுங்க டெலிவரி பண்ணுற பாயோட பேரு எனக்கு மெஸேஜ் பண்ணுங்க நான் அவரை கான்டாக்ட் பண்ணிக்கிறேன் அவருடைய நம்பரும் எனக்கு சொல்லிடுங்க நன்றிங்க